இந்திய விஞ்ஞானியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஏன்னால் அவரு வந்து ஸ்கூல் டேஸ்ஸில் காலேஜ்லலாம் வந்து நிறைய பேரு நெறைய காலேஜ் ஃபன்க்ஷன்ஸ்லாம் வந்து அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அதே மாரி ஸ்கூல் டேஸ்லேயும் அவரை பற்றி நாங்கள் நிறைய கேள்வி பட்டுருக்கோம் சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி இந்திய நாட்டின் குடியரசு தலைவராவே ஆகிற அளவுக்கு கூட அவரு வளர்ந்துருக்குனா அப்போது அவருடைய பெருமையும் அவருடைய அறிவாற்றலும் எப்படி இருந்துருக்கும் அப்படினா அது நினச்சு எல்லா பசங்களும் சரி இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அவரு ஒரு மோடிவ் மோட்டிவேஷன்ஸ் ஸ்கூல் காலேஜ்லலாம் கூட அவரு போய் பேசிருக்காரு அவரை பார்த்தே நிறைய பேர் வந்து அவரை மாதிரி ஆகணும் அப்படினுலாம் கூட நினச்சிருக்காங்க அதே மாதிரி அவரு குடியர குடியரசு தலைவராக இருக்கும் போது நிறைய நடத் நடத்திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காரு சின்ன பசங்களிலுருந்து ஒரு படிக்காத குடும்பத்துலேருந்து அப்படி கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து படிக்கிறவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் வந்து இவரால் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த விதத்தில் வந்து ஒரு சிறந்த விஞ்ஞானியும் மற்றும் வந்து குடியரசு தலைவராகவும் வந்து அவரு இருந்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஞ்ஞானி மற்றும் குடியரசு தலைவராக எனக்கு பிடிக்கும்